இந்தியாவில் உள்ள நடனக்கலைஞர்களில் பாலிவுட் வந்து ஐம்பது ப சதவீதம் வந்து பாதிக்குது எந்த விதத்தில் பாதிக்குதுன்னா பாலிவுட்டோட அந்த விஞ்ஞான முறை அந்த விஞ்ஞான அறிவியல் மூலியமாக உருவாக்கப்படுற அந்த நடனம் வந்து பார்க்க ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்தனால இயற்கையாக நடனம் ஆடுறவங்க நம்மளோட இந்திய கலை கலைஞர்களோட பார்வைக்கும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட நடனத்தோட பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசத்தை தந்து அது மூலியமாக நிறைய பாதிப்பு வந்து வருது ஐம்பது சதவீதம் இந்தியா நடனக் கலைஞர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அதற்கப்றம் இந்தியாவில் எவர் க்ரீன் பாட்டு அப்படின்னா பட்டும் நடனமும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வர்றது வந்து மேட் இன் இந்தியா அந்த ஒரு பாட்டு வந்தது என்னோட சின்ன வயசில் இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்சமானதும் ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு அது சின்ன வயிசில் ரொம்ப மனசில் பதிஞ்ச பாட்டுன்னு சொல்லலாம் மேட் இன் இந்தியா அந்த சாங்கு அந்த பாட்டு அது எனக்கு மட்டும் இல்லை இந்தியாவில இருக்க எல்லாருக்குமே அந்த பாட்டு ஒரு விரும்பத்தக்கமான எவர் க்ரீன் பாடலாகதான் நம்ம அதை நினைக்கணும் ஸ்கூலில் எதாவது நடனப்போட்டி வந்தாலும் அங்கே உள்ள சின்ன குலந்தைங்க அங்கே உள்ள ஆசிரியர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கிற பாட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மேட் இன் இந்தியா அந்த பாட்டு தான் நானும் சின்ன வயிசில் அதுக்கு நடனம் ஆடி இருக்கேன் அது என்னோட எவர் க்ரீன் பாடல்களே சொல்லலாம் ரொம்ப அருமையான பாட்டு இயற்கையாகவே நடனம் ஆடின ஒரு பாட்டு

ஸோ இந்திய கலைஞர்களும் பாலிவுட் மூலியமாக உள்ள அந்த விஞ்ஞானம் பொருளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளோட இந்திய நடன கலைஞர்களுக்கும் இயற்கையான நடனத்தை பார்க்குற அளவு பார்க்குறதுக்கு முதலிடம் கொடுக்கணுமா கொடுக்குற படி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்